பெரிய விவசாயிகளிலேருந்து எங்களுக் கொஞ்சம் நிறைய போட்டிலாம் வருதுங்க எப்படின்னா நாங்கள் கிராமப்புறங்களில இருக்கிற வெ விலையிற மரவள்ளிக்கிழங்கு நெல் பூசணி பரங்கி இந்த மாதிரியான ப்ரோடக்ட் தான் நாங்கள் வந்து சேல் பண்ணுவோம் ஆனால் பெரிய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னா எங்ககிட்டேருந்து வாங்கிகிட்டு அதை அவங்க வந்து அதிகமான விலைக்கு வந்து வெளியில் சேல் பண்ணுறாங்க ஏன்னால் அவங்க வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய கடை மாதிரி வச்சு நடத்துகிறாங்க நாங்கள் வந்து அப்பப்போ எங்ககிட்ட வர சீசனுக்கு வர காய்கறிங்கள் அந்தமாதிரி வா நாங்க அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதை விட அதிகமான அமௌன்ட் வச்சு விற்கிறாங்க ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அந்த ஒரு போட்டிகள்லாம் இருக்குது பெரிய விவசாயிகளிடம் வந்து நிறைய போட்டிகளெலாம் இருக்குது